மன அழுத்தத்தை வந்து குறை குறைத்து விளையாடுபவர்களுக்கு விளையாட்டு ஒரு சரியான மாற்றத்தை உணர உதவுகிறது நம்ம மனசில் இருக்கிற மன அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு வந்து விளையாடுபவர்களுக்கு வந்து ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்குது ஒரு சரியான மாற்றத்தை வந்து இது உணர வைக்குது இது மூலமாக தங்களுடைய நிலைகளிலேருந்து மேம்படுத்தி அவர்கள் உயர்த்தும் கட்டுப்பாடுகள் மற்றும் மன மகிழ்ச்சியை அதிகரிக்கலாம் ஆமாம் மகிழ்ச்சியாக விளையாடும்போது அது எல்லாமே அதிகரிக்கும் இது அவர்கள் உயர்ந்த மனதிற்கு வழிவகுக்கும் ஒரு சிறந்த முறையாகவும் இருக்குது